ரெடிமேட் துணிக்கும் கைத்தறி நெய்யிற சேலைக்கும் என்ன வித்தியாசன்னா ரெடிமேடுன்னா வந்து நம்ம போனதுமே டக்குனு பார்த்து எடுத்துக்கலாம் இதே க க நெஞ்ச சேலையாக இருந்தால் நம்ம பார்த்து பார்த்து நெய்யணும் நம்மளுக்கு வேண்டிய டிசைன் நம்ம அதிலையும் போட்டு நம்ம வேண்டியது நம்ம போட்டு நம்ம நெஞ்சிக்கலாம் ரெடிமேடாக இருந்தால் நம்ம கடைக்கு போனோமா என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அதுபோக ரெடிமேடாக இருந்துச்சுன்னால் ரெடிமேட் டாப் இந்த மாதிரி இருந்துச்சின்னால் நம்ம ரெடிமேடாக எடுத்து சீக்கிரம் அப்படியே போட்டுக்கலாம் இதே நெஞ்சி அதை வந்து நம்ம தைச்சி போடுறதாக இருந்தால் லேட் ஆகும் நாம தையல்காரங்களுக்கு கொடுத்தா அந்த காசும் அது போக அவங்க கொடுத்த நேரத்துக்கு கொடுத்த டக்குனு கொடுக்கவும் மாட்டாங்க லேட்டாகும் அதனால் வந்து ரெடிமேடுக்கும் இதுக்கும் வந்து ரெடிமேடு தான் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாரும் வாங்கிட்ருக்காங்க நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற கடையில தான் ரெடிமேடு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குவேன்